புத்தகங்கள் படிக்கணுன்னால் நான் நூலகத்துக்கு போய் படிச்சுக்குவேன் அதை தாண்டி எனக்கு புத்தகங்கள் வாங்கணுன்னால் பொதுவாக புத்தக நிலையங்களில் வாங்குவேன் அதுக்கப்புறம் புத்தக கண்காட்சிகள் போடுவாங்க வேறு வேறு விதங்களில் வேறு வேறு விதமான புத்தகங்கள் வேறு வேறு எழுத்தாளர்கள் எழுதுன புத்தகங்கள் எல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்க முடியும் கண்காட்சிகளில் அதனால அந்த மாதிரி எங்கேயாவது கண்காட்சிகள் போடுவாங் புத்தக கண்காட்சிகள் போடுவாங்க அப்படினா நான் அங்கே போய் எனக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல மலிவான விலையில வாங்கிப்பேன் அதுவும் இல்லாமல் மலிவான புத்தகங்கள் விற்கிற கடைகளும் இருக்குது அதுலேயும் நான் புத்தகங்கள் வாங்கிப்பேன் அந்த மாதிரியான கடைகள் எல்லாம் எல்லா வகையான புத்தகங்களுமே கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு தேவையான புத்தகங்களும் ஆகட்டும் கதை புத்தகங்களும் ஆகட்டும் கொழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு கதைகள் ஏதாவது வேணுன்னால் அந்த மாதிரியான புத்தகங்களும் சரி அதுக்கப்புறம் பாடப்புத்தகங்களும் சரி அதுக்கான விடை புத்தகங்கள் அப்புறம் பயிற்சி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அந்த மாதிரி எல்லா வகையான புத்தகங்களுமே அங்கே கிடைக்கும் தமிழ் புத்தகங்களும் நிறையவே அங்கே கிடைக்கும் தமிழ் சம்பந்தப்பட்ட சிலப்பதிகாரம் அகநானூறு புறநானூறு அந்த மாதிரியான கதைகள் காவியங்கள் காப்பியங்கள் அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமுமே அங்கே கிடைக்கும் எனக்கு அதில் எந்த மாதிரியான புத்தகம் எனக்கு வேணுமோ அந்த மாதிரி புத்தகங்களை நான் அங்கே போய் வாங்கிப்பேன் அது வியாபாரத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் வாடகைக்கும் புத்தகங்கள் கிடைக்கும் அதாவது நம்ம ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் கால அவகாசத்தில் நம்ம படித்து முடிச்சுவிட்டு திருப்பி கொடுத்துறலாம் அதுக்கு அவங்க ஒரு விலை நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாங்க அது மட்டும் கொடுத்துட்டு நமக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் வேணுன்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் நூலகங்கள் மாதிரியே இவைகளும் ஆனால் அங்கே நூலகங்களில் நம்ம கட்டணம் செலுத்தி புத்தகங்கள் எடுத்து படிப்போம் ஆனால் இங்கே வந்து வாடகை மாதிரி புத்தகங்கள் நமக்கு கிடைக்கும் என்ன மாதிரியான புத்தகங்கள் அவங்கக் கிட்டே இருக்கிற எந்த புத்தகங்கள் வேணாலும் நம்ம அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு கால அவகாசத்துக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி புத்தக நிலையங்களும் நிறையவே இருக்குது